நான் வேலையில் சந்தித்த சவாலாக பார்க்கற ஒரு ப்ராஜெக்ட்னா கேள்வித்தாள் தயார்ப் பண்ணுற பணிதான் நான் ஒரு ஆசிரியராக ஒரு சில காலம் வேலை செஞ்சேன் எனக்கு அங்கே நடக்கிற வேலைகள் எல்லாம் புதுசுதான் மாணவர்களும் புதுசுதான் ஆசிரியர்களும் புதுசாக தான் இருந்தாங்க அதனால் எனக்கு அங்கே எல்லா வேலைகளும் சவாலாக தான் இருந்துச்சி அங்கே நான் ரொம்ப சவாலாப் பார்க்கறது வந்து கேள்வித்தாள் தயார் பண்ணுறத்தான் பண்ணுறது தான் தே அதை வந்து நான் எப்படி சமாளித்தேன் அப்படினா தேர்வுக்கு உட்பட்ட பாடப்பகுதியை வந்து முடித்துட்டு அதுக்கப்புறமா தான் கேள்வித்தாள் தயார்ப் பண்ணுவேன் அதனால் நான் வந்து கேள்வித்தாள் தயார்ப் பண்ணுற பணியை வந்து சமாளித்துட்டேன் அதுக்கப்பறமும் நான் வந்து கோ கேள்வித்தாள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை கம்ப்யூட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு துறைக்கும் போகி எல்லோருக்கும் கொ எல்லா ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து எனக்கு அந்த அந்த வேலை வந்து ரொம்ப சவாலாகவும் இருந்துச்சி புதுசாகவும் இருந்துச்சி அதை வந்து நான் எப்படி சமாளித்தேன்னா எல்லாத்தையும் முன்னாடி தயார்ப் பண்ணி வச்சி சமாளித்தேன்